நிறையா கொள்கை நிறைய மன்றம் எல்லாத்தையும் பின்பற்றுகிறாங்க மகளிர் அணி இளைஞர் அணி ஆனால் எங்கள் ஊரை பொருத்த வரைக்கும் நாங்கள் அதிகமாக எல்லோரையும் சமமாக பாக்கிறதுனா சில மதங்கள் சில சாதிகள் அப்படி என்று யாரையும் நாங்கள் வேறுபடுத்தி பார்க்காம ஒன்றாதான் வச்சுருக்கோம் இளைஞர் அணின்னு வச்சுருக்கோம் அந்த இளைஞர் அணியில் வந்து மழை பேய்ஞ்சாலோ இல்லை யார் வீடாச்சும் பாதித்தாலோ எல்லாத்துக்கும் நாங்கள் அதுக்கு சப்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் யாரையும் பிரித்து பார்க்காம எல்லோரையும் ஒன்றா பார்த்து அந்த சமத்துவத்தில் எல்லோரையும் ஒன்றா பார்த்துதான் எங்கூரில் இப்போல்லாம் பார்த்தீங்கனா சமத்துவபுரம்னே ஒரு வீடு கட்டுறாங்க எல்லா எல்லா மதங்கள்லேருந்து எல்லா சாதிகள்லேருந்துமே அங்கே குடியிருக்கிறா போல் அந்த அந்த பிரச்சனையை பொருத்த வரைக்கும் இங்கே இந்த எதுவுமே இல்லை நிறையா மன்றங்கள் கொள்கைகள் நிறையா இங்கே உள்ளன அதிகமாக செயல்படுறதுமே இளைஞர் அணிதான் இளைஞர் அணிதான் அதிகமாக இங்கே செயல்பட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாக்கிறது பாலின சமத்துவம் அது அதில் அதிகமாக இங்கே எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வேலை இல்லை